பைக்கு ஓட்டும்பொழுது முதல்ல வந்து ரெண்டு வீல்லேயும் சக்கரத்துலேயும் காற்று இருக்கானு பார்க்கணும் ரெண்டு ப்ரேக்கு கால் ப்ரேக்கு கை ப்ரேக்கு ப பிடிக்கிற அளவுக்கு பக்கா கண்டிஷன்ல இருக்கானு செக் பண்ணணும் ரெண்டாவது பெட்ரோல் முக்கியமாக பெட்ரோல் இருக்கானு பார்க்கணும் பார்த்துட்டு அப்புறம் வண்டியை ஸ்டாட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி கிளம்புறதுக்கு முன்னாடி ட்ரைவிங் லைசன்ஸு கையில் இருக்கானு பார்க்கணும் வண்டியினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் சட்டிவிகேட்னுடைய காப்பி இன்சூரன்ஸுனுடைய காப்பி புகைச் சான்றிதழுனுடைய காப்பி இது மூணும் இருக்கானு பார்க்கணும் இதெல்லாம் இருக்கானு த இந்த ஆவணத்தெல்லாம் வந்து நம்ம பத்திரமா எந்த போக்குவரத்து காவல்துறையோ அல்லது போக்குவரத்து துறை அலுவலரோ கேட்கும் பொழுது காண்மிக்கிறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கணும் வண்டியில் இருக்கணும் வண்டி ஓட்டும் பொழுது கொஞ்ச தூரம் எடுத்த உடனே வேகமாகலாம் புறப்படக்கூடாது புறப்படுறதுக்கு முன்னாடி வந்து இப்போது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படினாக்கா ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்படினாக்கா நம்ம கரெக்டாக அந்த சரியான ஒன்றை கரெக்டாக அந்த டையத்தில் கிளம்பாம கொஞ்சம் அஞ்சு நிமிடம் பத்து நிமிடத்துக்கு முன்னாடி ரெடி ஆகி நிதானமாக வந்து அதிக வேகத்தில் போகாமல் வேகமாக போகாமல் அதி வேகத்தில் போகாமல் சராசரியான பாதுகாப்பான வேகத்தில் போகணும் மற்றபடி வந்து பெட்ரோல் வந்து காலியாகிற அளவுக்கு இல்லாமல் பெட்ரோல் எப்போயும் வந்து ஒரு வழியில எங்கேயும் நின்று போயிடக்கூடாத அளவுக்கு எரிபொருளை வந்து வண்டியில் டீசலோ பெட்ரோலோ அதை நம்ம வச்சுக்கணும் அதை பார்த்துக்கணும் மற்றபடி எல்லா ஆவணங்களும் எப்போயுமே ஒரு கவரில் போட்டு பத்திரமா காவல்துறை அதிகா போ போ போ போக்குவரத்து காவல்துறையோ அல்லது காவல்துறை அதிகாரிகளோ க இது போக்குவரத்து துறை அதிகாரிகளோ கேட்கும் பொழுது அதை காண்பிக்கணும் பாதுகாப்பாக வண்டி ஓட்டுறதுக்கு சராசரியான வேகத்தில் பாதுகாப்பாக போகணும் அவ்வளோ தான்